ஹலோ சார் நான் உங்கள் இதில் இருந்து கேப் வந்து புக் பண்ணியிருந்தேங்க சார் வ இப்போ வர்றதுக்கு கேபு ட்ரைவர் வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிவிட்டாங்க ஸோ அதெல்லாம் சரி பரவாயில்லை நம்ம போயிடலாம் சொல்லிட்டு விமான நிலையம் போகலாம் சொல்லி பாத்தோம்னா விமான நிலையத்தில் விமானத்தையே நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து எனக்கு மறுபடியும் விமானத்தை நான் மிஸ் பண்ணி என்னோடய அம் காசும் போயிடுச்சு அதோடு என்ன பண்ணுறாங்க உங்கள் கேப் ட்ரைவர் வந்து காசு கொடுங்க அப்படின் சொல்லி வந்து கேட்டுட்டிருக்காங்க என்னால் காசு தர முடியாது ஏன்னால் நான் விமானத்துக்கு போட்ட டிக்கெட்டு இருவதாயிரம் ஸோ இருவதாயிரம் எனக்கு போயிடுச்சு ப்ளஸ் என்னோடய குடும்பம் அங்கே எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டிருப்பாங்க எல்லாத்துக்குமே ஒரே காரணம் உங்கள் ட்ரை கேப் ட்ரைவர் லேட்டாக வந்ததுதான் அப்படி லே வர முடி கொஞ்சம் தாமதமாகும் அப்படின் தெரிஞ்சால் வேறு கேபை வேறு ட்ரைவரையாவது அனுப்பிவிட்டுருந்துருக்கலாம் அதுவும் கிடையாது உங்கள் ஏஜென்சிக்கே நம்பி நான் வந்து வெயிட் பண்ணி நின்றுக்கிட்ருந்தேன் அரை மணி நேரமாக நான் அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிறேன் கொண்டு போய் விடுறதுக்கு அவங்க அவ்வளோ தாமதமாக மெதுவாக வண்டி ஓட்டி போயிட்டிருக்குறாங்க அதனால் என்னோடய இதில் இருபதாயிர ரூபா நஷ்டமாயிருச்சு இருவதாயிரம் நஷ்டமாயிருச்சு சரி அதோடு பாத்தோம்னா உங்கள் ட்ரைவர் வந்து எனக்கு காசு இப்போயே கொடுக்கணும் அப்படின் சொல்லி என்கிட்ட கேட்டுட்டுருக்கிறாங்க என்னால் பணம் வந்து கொடுக்க முடியாது உங்கள் ஏஜென்சிக்கிட்டேயும் நான் ஸ்டார் பாயிண்ட் வந்து ரிவ்யூ கொடுக்க மாட்டேன் அஞ்சு பாயிண்ட்டுன்ருக்கறதை நான் ஒரு பாயிண்டுக்கூட கொடுக்கமாட்டேன் ஜீரோ பாயிண்டு தான் நான் சார் நான் கொடுக்கப் போறேன் ஏன்னால் என்னோடய விமானத்தை தவற விட்டதுக்கு முழுமையான காரணமும் நீங்கள் தான் ஏன்னால் நான் நான் ரெடியாகி நான் எவ்வளோ நேரமுக்கு முன்னாடியே நான் வீட்டை விட்டு வெளியில் வந்து அங்கே நின்றுட்டேன் என்னோடய என்னோடய வீட்டில் இருந்து விமான நிலையம் போகிறதுக்கு அரை மணி நேரம் தான் ஆகும் ஆனால் உங்கள் ட்ராப் ட்ரைவர் வந்து ஸோ என்னை என்னை வந்து எப்படி கூட்டிகிட்டு போனார் அப்படின்னா ஒன்றேகால் மணி நேரம் என்னை கூட்டிகிட்டு போனதும் இல்லாமல் அவ்வளோ மெதுவாக ஓட்டிட்டு போனார் அதோடு வந்ததும் லேட்டு அதனால் நான் விமானத்தோடய போர்டிங் இதுலேயே நான் உள்ளே போக முடியலை விமானம் போயிடுச்சு அப்படின் சொல்லி கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் உங்களுக்கு நான் பணமும் கொடுக்க முடியாது என்னோடய நட்டத்துக்கான கார கா காசையும் நீங்கள் தான் வந்து சரி பாதியாக எனக்கு திருப்பி கொடுக்கணும் அவ்வளோ தான் இது தான் என்னோடய வேண்டுகோள் உங்களோடய உங்களோடய கேப் ஏஜென்சி இன்னொரு தடவ எந்த கஸ்டமருக்கும் இந்த மாதிரியான ஒரு இதை வந்து செய்யமாட்டீங்க அப்படின் சொல்லி நம்பறேன் ஏன்னால் என்னோடய ஏமாற்றம் ஒரு பெரிய ஏமாற்றமாக ஆயிடுச்சி ஏன்னால் என்னோடய குடும்பம் எல்லாமே அங்கே எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டிருக்காங்க விமான நிலையத்தில் ஆனால் என்னால் போக முடியலை ஏன்னால் ட்ரை அது விமானத்தை தவற விட்டுவிட்டேன் அப்படிங்கறத விட காசையும் இழந்துட்டேன் அப்படிங்கறது தான் எனக்கு பெரிய ஒரு மன உளைச்சலுக்கா இருக்குது உங்களோடய கேப் ஏஜென்சி இந்த மாதிரி எந்த விதமான கஸ்டமருக்கும் இந்த மாதிரி திருப்பி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை அப்படின்னா நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன் இதுக்கு